அதாவது நிறைய பொருளாதார சேவையை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதில் வந்து நியூஸ்லயே தெரிஞ்சிக்கலாம் பட் குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு செய்தித்தாள் அப்படின்னா தி எக்கனாமிஸ் டைம்ல இருக்கும் அதில் வந்து நான் வந்து எக்கனாமிஸ்ஸு இதை பற்றி தெரிஞ்சிக்கிடுவேன் நியூஸ் சேனல்ன்னு சொல்லப்போனால் அதாவது எக்கனாமிஸ் அதாவது பொருளாதார சேவைக்குன்னு ஒரு சேனல் சொல்லணும்னால் நான் இது வரைக்கும் அது பார்த்ததில்ல பட் இருக்கும் கண்டிப்பாக இருக்குது பட்டு நான் பார்த்ததில்ல நான் வந்து நியூஸ் சவன் நியூஸ் செவன் சன் நியூஸ் அந்த மாதிரி இதில் தான் கேட்டிருக்கேன் செய்தித்தாள்னு பார்த்திங்கன்னா த எக்கனாமிஸ் டைம் அதில் வந்து நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து கரெக்டான ஒரு பொருளாதார சேவை வந்து கொடுப்பாங்க அதில் தான் நான் பார்த்துருக்கேன் பட் எனக்கு செய்தி அதாவது நியூஸ் அதாவது பொருளாதாரத்தை பற்றி சே சேனல் இருக்குனு இருக்குமான்னு எனக்கு தெரியல இருக்கும் ஆனால் பட்டு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் பார்த்தது நியூஸ் செவன்லயும் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன்ல சன் நியூஸ்ல அதுக்கப்புறம் அதிலலாம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் த எக்கனாமிஸ் டைம்முன்ற ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்ப்பேன் அதே மாதிரி செய்தித்தாள் அதே மாதிரி தமிழ் செய்தி பேப்பர்லயும் வரும் பொருளாதார செய்திகள்னு சொல்லிட்டு வணிக செய்திகள்னு சொல்லிட்டு தினத்தந்தி அந்த மாதிரி இதிலையும் வரும் அதிலையும் பார்த்துருக்கேன் பட் நியூஸ் சேனல் வந்து நான் இதில் தான் பார்த்துருக்கேனே தவிர அதுக்குன்னு தனியாக நியூஸ் சேனல் இருக்குமான்னு தெரியல நான் இதை பார்த்து தான் தெரிஞ்சிக்கிடுவேன் அதே மாதிரி தங்கத்தோட ரேட்டு வெள்ளியோட ரேட்டு அதே மாதிரி பங்குச் சந்தை ம் நெப்டி இவ்வளோ நெப்டி குறஞ்சிருக்கு நெப்டி கூடி இருக்குது அதெல்லாமே செய்தியிலையும் பார்ப்பேன் இதிலையும் பார்ப்பேன் எதில் பேப்பர்லையும் பார்ப்பேன் தினத்தந்திலையும் இருக்கும் த எக்கனாமிஸ் டைம்லையும் இருக்குது என்ன பொருள் வில கூட போது என்ன பொருள் குறஞ்சிருக்கு ஃப்யூச்சர்ல என்ன பொருள் குறையும் அதாவது எதில் முதலீடு போட்டால் எதில் பெனிஃபிட் அதிகம் அப்படின்றதலாம் நான் எதில் பார்த்து தெரிஞ்சிக்கிடுவேன் அப்படின்னா நியூஸ் செவன் நியூஸ் எக்கனாமிக் அதாவது த எக்கனாமிக்ஸ் டைம்ல பார்த்து நான் தெரிஞ்சிப்பேன் நான் இதுவரைக்கும் தெரிஞ்சிக்கிட்டதுமே நான் அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சிக்கிட்டேன் ஏன்னா பேஸிக்காகவே நான் வந்து லெவன்த்து ட்வெல்த்தில் வந்து எக்கனாமிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் எக்கனாமிஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் கூடங்கிறதனால் நான் அந் அந்த வணிக சம்மந்தமாக எந்த ஒரு செய்தி வந்தாலும் பொருளாதார சம்மந்தமாக எந்த ஒரு செய்தி வந்தாலும் நான் கண்டிப்பாக பார்ப்பேன்